எனக்கு பிடித்த விளையாட்டு கிரிக்கெட் கிரிக்கெட்டில் கிரிக்கெட் கிரிக்கெட்டில் காட்டன் போல்ட் என்ற காட்டன் போல்ட் என்ற உத்தி உள்ளது அதாவது ஒரு பவுலர் பேட்ஸ்மேனுக்கு பேட்ஸ்மேனுக்கு பந்து வீசும்பொழுது அந்த பேட்ஸ்மேன் அடிப்பது அந்த பவுலரே கேட்ச் பிடிப்பது ஒரு காட்டன் போல்ட் எனப்படும் இந்த உத்தி வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும் அவ்வளவு பின்பு ஸ்டெப்பிட் ஒரு பேட்ஸ் ஒரு பவுலர் பந்து வீசும்பொழுது பேட்ஸ்மேன் இறங்கி வந்து ஆடுகிறார் என்றால் அப்பொழுது விக்கெட் ப விக்கெட் விக்கெட் கீப்பர் பணியில் உள்ள விக்கெட் கீப்பர் அப்பந்தை பிடித்து பேட்ஸ்மேன் தவறவிட்ட அந்த பந்தை பிடித்து அவரை ஸ்டெம்பிங் செய்வது ஸ்டெம்பிட் எனப்படும் இதுவும் மிகச்சிறந்த உத்தியாகும் மற்றும் எல்பிடபிள்யூ லெப்பு லெக் பிஃபோர் விக்கெட் என்று சொல்லுவார்கள் ஒரு பேட்ஸ்மேன் மட்டையில் ஆடும்பொழுது அவரது பந்து வந்து அது மட்டையில் படாமல் நேராக கால்பகுதியில் பட்டு அம்பயரிடம் அவுட் கேட்டு அவுட் கொடுப்பதே எல்பிடபிள்யூ எனப்படும் இது லெக் பிஃபோர் விக்கெட் எனப்படும் இவ்வாறாக கிரிக்கெட்டில் பல்வேறு விதமான கிரிக்கெட் விதிகள் உள்ளன